ஹலோ மேம் குட் ஈவினிங் மேம் மேம் நம் காலேஜ்லேந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் பானு பேசறேன் மேம் பிஎஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் அ பிஎஸ்சி மேம் மேம் நாங்கள் என்எல்சியில் டூர் போகிறோம் மேம் கொஞ்சம் நெய்வேலியில் விசிட் பார்க்கறதுக்காக நான் ஆ ஆமாம் மேம் ஆமாம் மேம் சரி போய் பார்க்கலான்னு நாங்கள் லாஸ்ட் ஃபைனல் இயர் தான் மேம் படிக்கிறேன் நம்ப டிபார்ட்மென்ட் இருக்கிற பாதி பசங்க என்கூட வரேன்னு சொல்றாங்க மேம் எல்லாரும் ஒன்றா போலாம் அ எப்படி போலாம் அப்டின்ட்டு கேக்கறாங்க மேம் ஒன்னு ஒரு டொண்ட்டி ஃபைவ் மேம் டொண்ட்டி ஃபைவ் கிட்ட போலாம்னு இருக்கோம் மேம் அதுதான் மேம் நீங்கள் நாங்கள் வந்து நாங்களே போலாம்னு பிளான் போட்டிருக்கோம் மேம் அது பசங்க கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்காங்க காலேஜ் பஸ்ஸில் போகலாமா இல்லை இப்படி அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கு மேம் அதெலாம் ரெடி பண்ணிடேன்னா நீங்கள் எப்படின்னு கூட பார்த்து சொன்னீங்கனா ஒரு டூ த்ரீ டேஸில் நாங்கள் போயிடுவோம் மேம் ஓகே இல்லை மேம் கொஞ்சம் பேர் தான் மேம் வரோம் நம்ப கொஞ்சம் பேருக்காக பஸ் ஓகேங்களா வருங்களா மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகே மேம் ஆ ஆ அதுதான் மேம் அதுதான் மேம் கேட்கலாம்ன்னு பார்த்தா ஸ்டாஃப்ஸ் யாரானா வருவாங்களா மேம் இல்லை இன்சார்ஜ் கிட்ட கேட்டாலும் மேம் கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அந்த டேயில் ஃபுல்லாக டே இருக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பிரின்சிபால்கிட்ட தான் நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு சொன்னாங்க மேம் சேரிங்க மேம் ஓகே சரிங்க மேம் ஓகே மேம் ஆமாம் மேம் மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வர மாதிரி அப்படிதான் மேம் ஃபுட் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டுதான் மேம் போகிறோம் ஆமாம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்